எனக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல ஒரு மிக மிக மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னன்னா ஸேரீ வந்து ஆன்லைன்ல பார்த்தேன் நல்லா மஞ்சள் கலர் ஒரு புடவ அதில் ஒரு நீல கலர் பாட்ரு போட்டது நூல் ஸேரீ பட்டு சரிகை வச்சது அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி கூட வர்றது பார்த்தா அதுவும் ஒரு ஆரஞ்சு கலர்ல மஞ்சள் கலர் பாட்ரு போட்ட மாதிரி அதுவும் வந்து ஒரு பட்டு ஸேரீ மாதிரிதான் இருந்துச்சு ரெண்டுமே வந்து ஆஃபர்ல கொடுக்குறோம் அப்படின் சொல்லிட்டு ஆயிரத்தி நானூருபாய் சொன்னாங்கள் ரெண்டு புடவையும் சரி பிறந்த நாளுக்கு இந்த மஞ்ச கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை ஆட்ரு பண்ணிக்கிறேன் அப்படின்னேன் எங்கள் வீட்டுக்காரரும் பண்ணிக்க சொன்னார் அதை ஆட்ரு போட்டேன் பிறந்த நாளுக்கு முன்னாடியே ரெண்டு நாள் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அப்போதான் ஆன்லைன்ல ஆட்ரு பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடன்னே திறந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஆ டெலிவரி பாய் வந்து இல்லை காசை கொடுத்துருங்க அதுக்கப்புறந்தான் நீங்கள் திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓப்பன் பண்ணிட்டாலே ஆனால் ரிட்டன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வெயிட் கம்மியாருக்குது எனக்கு டவுட்டாக இருக்குது ஓப்பனும் பண்ண விட மாட்டேன்றாங்க நானும் யோசிக்காமல் வீட்டுக்கு வாங்கினு வந்துட்டேன் வாங்கிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறேன் அவங்க மொபைல்ல காமிச்ச அந்த ஃபோன் அந்த ஃபோன்ல பார்த்த புடவைக்கும் இதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டு ஒரு இரநூறுபா கூட ஒர்த் இருக்காது அந்த அளவுக்கு ஒரு மோசமான புடவ இருக்குது அந்த புடவையோட க்ளாத் வந்து பார்த்திங்கனா பாலிஸ்ட்ரு மிக்ஸு அது ஒரு என்ன சொல்கிறது கட்டவே முடியாது வயசானவங்கள் கூட அதை கட்ட மாட்டாங்கள் வடங்கும் மடங்கவும் மடங்காது ரொம்ப அதுக்கும் ஆப்போசிட்டாக கொடுதுன்னுக்குறாங்க மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு அதுக்கப்றம் அந்த அவங்க சொன்ன அந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஃபோன் எடுக்கலை மெசேஜ் போட்டால் ரிப்ளை கிடையாது இன்னோரு வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிட்டா நாங்கள் அந்த கடை இல்லைமான்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் அன்னைக்கு ஃபுல்லா ஐயோ இப்படி ஏமாந்துட்டோமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆட்ரு போட்டு எவ்வளோ ஆயிரத்தி நானூறுபாய் பணம் போச்சேன்னு ரொம்ப கஷ்டமாக போய்டுச்சு அதுக்கப்புறம் மெயில் பண்ண அவங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டே சரி இல்லை ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்னு அதுக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை அதனால் தயவு செஞ்சு இனிமேலுக்கு இந்தமாதிரி ஆன்லைன்ல ஆடரே பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்